குட் மார்னிங் சார் வெங்கடேசன் பேசுறேன் உங்க பேர் சார் ஓகே சார் இது ரவா மசாலா தோசை வேணும் சார் எவ்வளோ சார் ப்ரைஸு ஒன் டூ ஃபிஃப்ட்டிங்களா சார் ரொம்ப ஹையா இருக்க மாதிர்ருக்குங்களே ஓகே ஓகே ஓகே ஓகே என்னென்ன சட்னி சார் என்னென்ன சட்னி சார் ஓகே ஓகே சார் நல்லாருக்கும்ல சார் டேஸ்ட் வைஸ் ஓகே ஓகே சார் உங்கள் ரெஸ் ஓகே சார் உங்கள் ரெஸ்டாரெண்ட்டு இப்போ எத்தனை வருஷமாக சார் ரன் ஆயிட்ருக்குது ஓகே ஓகே சார் டேஸ்ட்டுலாம் நல்லாருக்குங்களா சார் டேஸ்ட் வைஸ் நல்லாருக்குங்களா சார் ஓகே ஓகே எவ்வளோ நேரம் சார் ஆகும் சு தோசை வர்றதுக்கு ஓகே ஓகே சார் எப்படி சார் சட்னிலாம் இப்போ மார்னிங்கா ரெடி பண்ணுவீங்களா இல்லை நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா சார்

ஓகே ஓகேங்க சார் ஏன்னா அது டக்குனு கெட்டு போயிடுறதுனால அது கொஞ்சம் ஓகே ஓகே சார் இதே மாதிரி கரெக்டா மெயிண்டெயின் பண்ணீங்கன்னால் உங்களோட ஹோட்டல் நல்லா நேமாக இருக்கும் நல்லாருக்கும் சார் மிளகாத்தூள் ஓகே ஓகே உங்களோட அப்ரோச்சி ரொம்ப நல்லாருக்குது ஓகே ஓகே சார் கண்டிப்பாக உங்களோடய அப்ரோச்சி நல்லாருக்குது சார் நல்லபடியாக டெவலப் ஆகும் நல்லபடியாக இருக்கும் ஓகே ஓகே சார் தேங்க்யூ கொஞ்சம் சீக்கிரம் ஷார்ப்பாக மட்டும் கொண்டு வாங்க ஆ ஓகே தேங்க்யூ